நாங்கள் ஓய்வு நேரத்தில் பார்க்குக்கு போவோம் பீச்சுக்கு போவோம் குழந்தைங்கள அழைச்சிகிட்டு பீச்சில் போய் கடல்கரைக்கு சென்று எல்லாம் சுற்றிலும் பார்த்து சுற்றி பார்த்துட்டு வருவோம் பீச்சில் தண்ணியில் விளையாடிவிட்டு வருவோம் ஷாப்பிங் மாலுக்கு போய் சாமான்லாம் பொருட்கள்லாம் வாங்கிகிட்டு வருவோம் மீதி வீட்டில் இருக்கிற நேரத்தில் டிவி பார்ப்போம் சீரியலு பார்ப்போம் மற்றபடி வெளியில் போனால் கோவில்களில் போய் சுற்றுலா தலமெல்லாம் மாதிரி போய் சென்று பார்த்துட்டு வருவோம் மீதி நேரத்தில் வீட்டில் இருந்து செல்ஃபோனில் சீரியல் பார்ப்போம் குழந்தைங்கள அழைச்சிக்கிட்டு போயிட்டு ஷாப்பிங் மாலில் பொருட்கள்லாம் வாங்கி கொண்டு வருவோம் மற்றபடி வந்து குழந்தைங்களோட பேசிக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு உக்காந்துருக்குறது டிவியில் சீரியல் பாக்கிற நேரத்தை கழித்து ஓட்டி கொண்டு நேரத்தை ஒட்டிக்கிட்டுருக்கோம் ஃபிரண்ட்ஸ்ங்களையெல்லாம் அழைச்சிக்கிட்டு கோவிலுக்கு போகிறது சுற்றுலா பயணம் சென்று சுற்றி பார்த்து வர்றது